எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள் வந்து நிறையா இருக்குது ஈவென் ஒரு ஜோனர் மட்டும் கிடையாது ஹிஸ்ட்ரி இருக்குது அதேமாதிரி ஜியோகிராஃபி இருக்குது அதேமாதிரி கதை புத்தகங்கள் நிறையா நாவல்கள் ஏகப்பட்டதிருக்குது இதுலையே எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சது பார்த்தோன்னா புராண கதைகள் கண்டிப்பாக மஹாபாரதம் ராமாயணம் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக எனக்கு மஹாபாரதம் ராமாயணம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகங்கள் ஏனால் ஒரு கணவன் மனைவினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ராமாயணத்திலையும் ஒரு அண்ணன் தம்பி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி மஹாபாரதத்திலையும் ரொம்ப அதிகமாக சொல்லியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய வேதங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க நிறைய முனிவர்கள் இருந்ததை பற்றி சொல்லியிருப்பாங்க நிறைய நல்லது கெட்டது எல்லாத்தை பற்றியுமே அந்த இடத்துல வந்து அதிகமாவே சொல்லியிருப்பாங்க வாழ்க்கையோடய தத்துவத்தை சொன்னதுதான் மஹாபாரதமும் ராமாயணமும் அதே மாதிரி பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூவிஸ் அப்டின்னு பார்த்தோன்னா போக்கிரி ஏனால் ஒரு இ ஓ ஒரு நடிகர் வந்து போ ஒரு தா தனி மனிதன் வந்து பார்த்தோன்னா ஒரு காவலாளியாக இருந்து ஒரு உளவாளியாக இருந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதை வந்து சொல்லிருவாங்க டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அந்த மாதிரி தோற்றத்தை பார்த்து எடை போடக் கூடாது அப்படிங்கிறதை ஒரு விஷயம் வந்து அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க அதே மாதிரி துப்பாக்கி துப்பாக்கி பார்த்தோன்னா ராணுவ வீரர் அப்படிங்கிறதை ஒருத்தன் பார்டரில் மட்டும் நின்று எதிர்நாட்டு கூட மட்டும் சண்டை போடுறவன் அப்படிங்கிறது கிடையாது தன் நாட்டுக்குள்ளையும் இருக்கிற பிரச்சினைகளை ஒரு ராணுவ அதிகாரி கண்டிப்பாக பாதுகாப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஸோ எனக்கு வந்து அந்த ரொ படம் ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி டிவி நிகழ்ச்சிகளில் பார்த்தோன்னா சூப்பர் சிங்கர் இப்போ வரைக்கும் இப்போ கூட சீசன் நைன் வந்துருச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த ஒரு விஷயம் ஏகப்பட்ட பாடகர்கள் ஏகப்பட்ட கலைஞர்கள் அதனால் உருவாகியிருக்காங்க கண்டிப்பாக அதேமாதிரி நிறைய திரைப்பட வாய்ப்புகள் அவங்களோடய வாழ்க்கை தரத்தையும் நிறைய மாற்றிருக்குது